மயிலாடுதுறையில் இருக்கிற மக்கள் வந்து அதிகப்படியாக விருப்பப்படுற போக்குவரத்து எதுனால் அது பஸ்ஸு தான் ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது பஸ்ஸு ஸோ வந்து எல்லோருமே பஸ்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்க இந்த மாவட்டத்துலேருந்து அடுத்த மாவட்டத்துக்கோ இல்லை வெளியே லாங்காக போகணுன்னா மட்டும் தான் அவங்க ட்ரெயினை சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரொம்ப லாங்கு ஸோ வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பதிலாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அவங்களோட விருப்பமாக இருக்குது இதுப்போக இதோடய சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பஸ்ஸில் போகணும்னா சீக்கிரம் ரீச் ஆயிடலாம் அதிக நேரம் வெயிட் பண்ண வேணாம் டிக்கெட் எடுக்க ஸோ இந்தமாதிரியான விஷயம்லாம் இருக்குது ட்ரெயினில் போனால் டிக்கெட் எடுக்கணும் இதெல்லாம் இருக்குது ஸோ வந்து முன்னாடி முன்னாடி டிக்கெட் எடுத்துட்டுதான் ட்ரெயினுக்கு போகணும் ஆனால் பஸ்ஸில் வந்து நம்ம போய் உட்காந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் இது டூவீலரும் வந்து ஒரு நல்ல விருப்பமாக இருக்கும் எங்கே போகணும் சீக்கிரம் போகணும் அப்படின்னா டூவீலரும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகமாக விருப்பப்படுறது எது அப்படின்னு பார்த்தா அது வந்து பஸ்ஸாக தான் இருக்குது எல்லோரும் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் பஸ்ஸு வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது போய் உட்காந்து டிக்கெட் எடுத்துவிட்டு அவங்க மட்டும் போயிடலாம் ஸோ வந்து படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் பஸ்ஸில் போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க